ஹலோ சொல்லுங்கமா யார் நீங்கள் எங்கிருந்து பேசுகிறிங்க சரிமா ஆமான்டா ஆமான்டா எல்லா காய்கறிகளும் இங்கே இருக்குது உங்களுக்கு எந்த காய்கறிடா வேணும் எல்லா காய்கறிகளுமே இருக்குமா உங்களுக்கு எந்தெந்த காய்கறி எத்த எத்தெத்தன கிலோ வேணும் அதெல்லாம் சேஃபாக கொண்டாந்து கொடுத்துருவோம்மா நாங்கள் வீட்டுக்கே அமுச்சி விட்டுருவோம் ஒரு மணி நேரத்தில் வந்துடும்மா அதெல்லாம் டோர் டெலிவெரி ஆ பண்ணுவோம் நீங்கள் அட்ரஸ் மட்டும் ஷேர் பண்ணணும் எனக்கு சரிங்மா தக்காளி தான்ம்மா கிலோ இரநூறுவா விற்கிது மீதி எல்லா காய்கறிகளுமே விலை குறைச்ச தான் இல்லைமா நான் வேறு காய்கறிகளில் வேணால் உங்களுக்கு கம்மி பண்ணிக்கிறேன் தக்காளியில் விலை குறைக்க முடியாதுமா ஏன்னால் அது வரத்தே ரொம்ப கம்மியாக இருக்குது அது விலைவாசி அது மட்டும் தான் கிலோ இரநுாவாய்க்கி கீழே அதை குறைச்சி கொடுக்க முடியாதுமா சரிமா

எல்லாமே உங்களுக்கு அமுச்சிட்றேம்மா ஒரு ஐ அறநூறுரூபா போதும்மா டெலிவெரி காசெல்லாம் உங்களுக்கு கிடையாது காய்கறிக்கு மட்டும் தான் நாங்கள் ஃப்ரீயாகவே டோர் டெலிவெரி பண்ணுறோம்மா ஆ பண்ணிடலாமா ஒன்றும் பிரச்சின இல்லை நான் நம்பர் உங்களுக் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அந்த நம்பருக்கே நீங்கள் டெலிவெரி ப மோ அந் பணத்தை அமுச்சி விட்டுருங்க ம் சரிடா சரி வைக்கிறேம்மா